ஆ சார் சாரு நான் இங்கே காற்பணப்பாடிலந்து பேசுகிறன் சார் சார் நம்பளுக்கு ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு வேணும் சார் ஆமாம் ஆமாம் சார் ரெண்டு பசங்க இருக்குறாங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலிக்கு ட்ரான்ஸ்வர் ஆயிருக்கு சார் இங்கே அதனால் ஒரு வீடு வேணும் சார் எங்கேயாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுறிங்ளா சார் பாருங்கள் சார் ஒரு ஏழ்ரூபாக்குள்ளே பாருங்கள் சார் ஒரு நல்ல வசதி தண்ணி வசதி இருக்கணும் ஓல்டு வீடாக இருக்கணும் லேட்டின் பாத்ரூம்மலா இருக்கணும் சார் பார்க்குறீங்களா ம் சொல்லுங்கள் சார் ஆ

சரிங்க சார் சார் பசங்க ஸ்கூலுக்கு போகணும் சார் அப்புறம் அங்கே வேன்னு வசதியெல்லாம் இருக்காதே சார் ஆமாம் சார் அதனால தான் சார்

சரிங்க சார் சரி நீங்கள் அந்த ரோட்டில் ரோட்டில் இல்லை உள்ளார மதில்தெருலாவது எங்கேயாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுறிங்களா சார்

எங்களுக்கு அதிகமாலம் ஒன்றும் தேவையில்ல சார் ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூமு ஒரு ஹாலு இருந்தால் போதும் சார் ஒரு பூஜைரூம் ஒன்று இருந்தால் போதும் சார்

சரி பாருங்கள் சார் இன்னோரு இன்னோரு ஆயரூபா சேர்த்துக்கூட கொடுத்துடுலா சார் எதாவது நல்ல வீடாக ஆனால் ஏரியாவுலாம் நல்ல ஏரியாவாக இருக்கணும் சார்

வேறு வில்லேஜ் போய்டாக ஆ சொல்லுங்கள் சார் வேறு ஏரியாவுலன்னா பசங்க போகறதுக்கு வர்ரதுக்கு வீட்டில் வேலைக்கு போகறதுக்கு வர்ரதுக்கு எல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் பத்துரூபான்னா ரொம்ப பட்ஜெட் சார் நம்மகிட்ட இல்லை சார் சீட்டு வீடெல்லாம் அது குரங்கு அது இது வந்து டென்சன் பண்ணிருக்கும் சார் அதெல்லாம் வேணா எங்கேயாவது பாருங்கள் சார் ஒரு எட்ரூபான்னா கூட பரவால்ல பாருங்கள் கொஞ்சம் தயவுசெஞ்சு உள்ளாற இருந்தால்கூட பரவால்ல சார் சேஃப்டியான இடம் இருகணும் சார் ட்ரை பண்ணுங்கள் சார் ட்ரை பண்ணி கொஞ்சம் பாருங்கள் சார் பார்த்து ஃபீஸ்ஸு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் சார் ம் வில்லேஜ்லலாவந்துவிட்டா அப்புறம் பசங்களாக போகறதுக்கு சிரமமாக இருக்கும் சார் வேனு வசதி இருக்காது ம் இருந்தாலும் தண்ணி வசதி சரியாக இருக்காது சார் அப்புறம் வந்து டஸ்பின் அது இதெல்லாம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் சரி பாருங்கள் சார் ஒரு எய்ட்டு எய்ட் ரூபீஸ் ஒரு எட்டாயிரம் ரூபான்னா கூட பேசி பாருங்கள் சார் எங்கே ஒரு நாலு இடத்துல பாருங்கள் சார் எதாவது ஒன்று செட் ஆவும் சார் நீங்கள் அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் தயவுசெஞ்சு தப்பாக நினச்சிக்காதிங்க சார் உங்களுக்கு பெர்சண்டேஜ் நான் கொடுத்துடுற சார் சரிங்க சார் ஓகே சார் நம்ப மதில்தெருவில் இருந்தாலே சரிங்க சார் சைடில் மெயின் ரோட்டில் ரோட்டில் எந்த இதில் இருந்தாலும் லோக்கலில் இருக்கணும் சார் மொத்தம் உள்ளாற ஓகே சார் ஓகே சார்